ரெசிப்பீ எங்களுக்கு பிடிச்சது எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்சதுன்னா குலோப்ஜாமுன் லட்டு ஜிலேபி அப்புறம் முறுக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது என்ன லட்டு ஜிலேபி இதெல்லாம் செய்வோம் வீட்டில் எதோ பண்டிகை அன்னைக்கிலாம் செய்வோம் ஏதாச்சும் ரொம்ப எதோ சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் அடிக்கடி குலோப்ஜாம் செய்வோம் குலோப்ஜாம் செஞ்சு செய்வோம் அப்றம் லட்டெல்லாம் வந்து எப்படி நல்லா கடலை மாவு கரைச்சி விட்டு அது ஒரு பதமாகி சக்கரை பாகுல போட்டு லட்டு பிடிப்போம் லட்டு முறுக்கும் அதேமாதிரி தான் மாவாட்டி வெச்சு முறுக்கு சுடுவோம் அப்புறம் ஜிலேபிக்கு பாகு பதமாக அதிரசம் செய்யுறது வந்து ஒரு நாளைக்கு முந்தியே மாவாட்டி அந்த மாவு கரைச்சு வச்சுட்டு அது கொஞ்சம் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்பறம் அடுத்த நாள் அதிரசம் செய்வோம் லட்டு ஜிலேபி அதிரசம் ஏதோ முடிஞ்ச மைசூர்பாக்குக்கு வந்து மைசூர்பாக்கும் செய்வோம் மைசூர்பாக்கு வந்து நல்லா என் சக்கரை பாகு காய்ச்சி விட்டு அப்பறம் கொஞ்சம் கடலை மாவு போட்டு நல்லா கரைச்சு மைசூர்பாக்கும் செய்வோம் அதெல்லாம் எங்கள் பசங்களும் எங்கள் பொண்ணுங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாதிரி அந்த ஸ்வீட்லாம் நல்லாயிருக்கும் வெளியே கடையிலெல்லாம் வாங்கினா எப்போ செஞ்ச எந்த எண்ணெயில் செஞ்சாங்களோ தெரியாது நம்ம வீட்டில் சுத்தமான நம்ம எல்லா நம்ம வீட்டு முறைப்படி செய்கிறப்ப நல்லாவும் நல்லாவும் நல்லா திருப்தியாகவும் ஒரு எந்த ஒரு இது சைட் எஃபெக்டு எதுவும் வராது நம்ம வீட்டில் செய்கிற முடிஞ்ச வரையும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நான் வந்து என் எனக்கு என் சின்ன வயசிலிருந்தே அது ஒரு ஒரு பழக்கம் சமைக்கிறப்போ எங்கள் எங்கள் பசங்கலாம் ரசித்து ருசித்து எங்கள் பையனும் பொண்ணும் எங்கள் தங்கச்சி பொண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸெல்லாம் அம்மா நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எங்கள் ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுவாங்க அப்டியே சாஃட்டாயிருக்கும் லட்டெல்லாம் சாப்பிட்டா அப்டியே நெய்யெல்லாம் நிறைய ஊற்றி செஞ்சோம்ன்னா வாயில் போட்டால் அப்டியே சல்லுன்னு உள்ளே போயிடுங்க மைசூர் பாக்கும் அப்படிதாங்க நல்லா நெய் ஊற்றி நல்லா கிண்டி நிறையா வெச்சு அப்டியே அந்த பதம் பார்த்து எடுத்து கொட்டிவிட்டா அப்டியே கரெக்டாக நைசாக சாஃப்ட்டாக வரும் அதேமாதிரி மைசூர் பாக்கு கேசரிதான் ஈஸியாக செய்கிற வேலையாகிப் போச்சுங்க எல்லோரும் கேசரி டக்குன்னு செஞ்சு அதுவும் நிறையா நெய் ஊற்றி சக்கரை பாகோட போட்டு பண்ணுனோம்னா அப்டியே நாக்கில் வச்சு அப்டியே சல்லுன்னு உள்ளே போயிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்ருக்கும்ங்க இந்த கேசரிலலாம் பசங்களும் ரொம்ப விரும்பியே எல்லாம் அடிக்கடி கேசரி செஞ்சுருவங்க எப்படியும்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஒரு திருவிழாக்கள் எங்கேயாச்சி போகணுன்னா அடிக்கடி கேசரி செஞ்சு கொடுத்துருவேன் லட்டும் செஞ்சு அதேமாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லட்டு குலோப்ஜாமுன்லாம் ரொம்ப பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன்